ஹலோ நீங்கள் டிராவல்ஸு ஓனருங்களா அப்படிங்களா எங்களுக்கு நாங்கள் டூர் போகிறோம் மே மாத லீவில் டூர் போகிறதா இருக்கிறோங்க அதுக்கு வந்து டிராவல்ஸு வேணும்ங்க ஒரு அஞ்சு நாளைக்கு வேணும் ஆ எங்களுக்கு மினி பஸ் போதும்ங்க ஆமாம் ஒரு இருபத்தஞ்சி பேர்

நாங்கள் தான் போ போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு தான்

ஊட்டி கொடைக்கானல் அப்புறமா திருச்செந்தூர் அப்ட்யே பழனி கன்னியாகுமரி ஆ ஆமாம்ங்க அதுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு

ஆ ஆ ஆ ஆ இல்லை நாங்கள் டிரைவரெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும் டோல்கேட்டெல்லாம் நீங்களே பார்த்துக்கணும் பார்த்து சொல்லுங்கள் இல்லாட்டி நீங்கள் அதிகமாக சொன்னால் நாங்கள் வேறு டிராவல்ஸ் பார்த்துக்குவோம் பார்க்குறோம்

ம் ஆ ம் சரிங்க நாங்கள் சொல்கிறோம் எதுன்னு கட் பண்ணுங்கள்

ம் சரிங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் நாளைக்கே கால் பண்ணுறோங்க ம்